இங்க மூக்கனூர்லேங்க விஜயலட்சுமி ஸ்கூலு இருக்குதுங்க அங்கே வந்து சலுகை நல்ல நிறையா இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு பாதி ஃபீஸ் தான் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃப்ரீ தான் வருஷத்துக்கே வந்து ஒரு ஏழாயர ரூபா இருந்தால் போதும் அவங்க படிச்சுக்குவாங்க பரவாயில்லைங்க நல்லா சவுரியமா இருக்குது போறதுக்கு வர்றதுக்கு நல்லா பக்கத்துலேயே இருக்குது போறதுக்கு வர்றதுக்கு சவுரியம் நல்ல டீச்சர்கள் இருக்கிறாங்க நல்லா சொல்லியும் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ் என் எஸ் காலேஜ் எஸ் என் எஸ் காலேஜ் வந்து அங்கே அப்படி தான்ங்க நமக்கு பஸ்ஸுக்கு ரூட்டு பரவாயில்லை போறதுக்கு வர்றதுக்கு சவுரியமா இருக்கு ஸ்கூல் காலேஜு நல்லா சொல்லியும் தர்றாங்க டீச்சருங்க நல்லா படிப்பு படிப்பு சொல்லி தர்றாங்க நல்ல வேலையும் நல்ல வேலையும் கிடைக்கிதுங்க